திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு பல குறிப்பிட்ட மாற்றங்களை அது ஏற்படுத்திருக்காங்க இப்போ ஒரு கடைசியாக ஒரு ரெண்டாயிரத்து இருபது வாக்கில நம்ம ஸ்வச்பாரத் திட்டத்தின் மூலமாக எடுத்த துாய்மையான கிரா நகரம் துாய்மையான சிட்டி அப்படின்ற ஒரு அவார்டை வந்து திருச்சி மூணு தடவை வாங்கிருக்கு திருச்சியில வந்து சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்ப துாய்மையாக இருக்கும் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப கிளீனாகவே இருக்கும் போக்குவரத்து வசதி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு ஃபேமஷான ஒரு ஊரு தான் இது காய்கறி மார்க்கெட்டும் சரி சந்தையும் சரி ஒரு பொழுதுப் பொழுது இடமான தெப்பக்குளம் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உச்சிப்பிள்ளையார் கோயில் எல்லாமே துாய்மையாக இருக்கும் அவங்க நிறையா அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சிசிடி கேமராவை வச்சு மக்களுக்குக் பொது பொதுமக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு வழங்குறாங்க பள்ளிக்கல்விகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுற்றுலாத்தலங்கள் நிறையா இருக்கு முக்கொம்பு இருக்கு கல்லணை அருகே பக்கத்துல கல்லணை இருக்கு காவிரி ஆற்றுப் பாலம் இருக்கு கொள்ளிடம் ஆற்றுப் பாலம் இருக்கு முக்கியமான கோவில் தலங்களான ஸ்ரீரங்கம் கோவில் சமயபுரம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அப்புறம் இங்கே இருக்கிற வெக்காளியம்மன் கோயில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஷான கோயில் எல்லாமே கொஞ்சம் சுத்தபத்தமாகவும் துாய்மையாகவும் இருக்கும் அங்கே இருக்கிற அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் வசதி ட்ரெயின் வசதி போக்குவரத்து பஸ் வசதி எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும் மற்ற டிஸ்டிரிக்கை கம்பேர் பண்ணும்போது திருச்சி எவ்வளோவோ பெட்டர் அப்படின்னுதான் சொல்ல முடியும் ஒரு நல்ல சிட்டி அது சேவைகள் வழங்குறதில் நிறையா வழங்கி மக்களுக்கு நிறையா சேவை வழங்கி சென்ட்ரல் கவுர்மெண்ட் அவார்டு ஸ்டேட் கவுர்மெண்ட் அவார்ட்ஸ்லாம் நிறையா வாங்கிருக்கு அரசாங்கத்தில் இருக்க வேலை செய்யறவங்களும் ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யறாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய சிட்டியாகதான் இருக்கு திருச்சி நன்றி வணக்கம்